ஹலோ ஸ்ரீ ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் என்ன வேணும் உங்களுக்கு ஆ ஓகே மேடம் பண்ணிடலாம் டேட் எப்போ இருபத்தி இருபத்தி நாலா ஓகே ஓகே மேடம் பண்ணிடலாம் ஒரு எங்கள்ட்ட ஒரு காம்போ இருக்குது நீங்கள் வெட்டிங்லேருந்து மேரேஜு வரையும் எங்களை புக் பண்ணீங்கன்னா ஒரு காம்போவில் ஃப்ரீ ஃபோட்டோ ஷூட் பண்ணித்தருவோம் உங்களுக்கு என்ன பிளேஸுன்னு சொல்லுங்கள் நாங்கள் பீச்சு ஹைவே அப்பறம் வெளில அதர் ப்ளேஸு வேறு ஏதாச்சும் டூரிஸ்ட்டு ப்ளேஸு அது மாதிரி எடுக்கிறதா இருந்தால் அதலாம் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் தான் சொல்லணும் ஆ நல்லா இருக்கும் ஓகே ஓகே பண்ணிடலாம் வெயிலில் ஆமாம் அட்வான்ஸு வந்து ஒரு டொன்ட்டி தவுசண்ட் பே பண்ணுங்கள் அதுக்கப்பறம் மொத்தமாக நாங்கள் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கிக்கிறோம் ஃபோட்டோ மட்டும் தானா அடுத்தது ஆல்பம்ஸு இது மாதிரி எதுவும் போடணுமா எங்கள்ட்டயும் அதுலேயும் நிறைய காம்போ நிறைய டிசைன்ஸ் ஓகே ஓகே எப்படி என்ன குவாலிட்டியில் எதிர்பாக்குறீங்க நீங்கள் ஓகே ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணிக் கொடுப்போம் ஆ ஆ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ